தமிழகத்தில் சுகாதார உள்கட்டமைப்பு எப்போதும் நல்லா நன்றாகவே இருக்கும் அவங்க தேவையை பூர்த்தி செய்கிறது பார்த்திங்கனா எந்தெந்த மக்கள் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் உடனே அந்த தேவையை பூர்த்தி செஞ்சுடுவாங்க மருத்துவமனைகள் கிளினிக் அதெல்லாம் பார்த்திங்கனா இப்போது சொல்லப் போனால் வந்து சென்னையிலேயே பார்த்திங்கனா மல்டி ஸ்பெசாலிட்டி அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு அது வந்து ஒரு உலகிலேயே கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் அதாவது நம்ம இந்தியாவிலே அது முதன்மைப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு மருத்துவமனை அங்கே வந்து இல்லாததே இல்லை மருத்துவத்துறையில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமே அங்கே ஹாஸ்பிட்டலில் கிடையாது நீங்கள் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எந்த ஸ்கேன் ஸ்கேன் பெசிலிட்டிஸ் டெஸ்ட்டு எலும்பு முறிவோ இல்லை இருதய ஆபரேஷனோ இல்லை ஒரு கை ஏதோ அடிப்பட்டிருச்சு எலும்பு முறிவு எல்லாத்துக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா மல்டி ஸ்பெசாலிட்டி என்கின்ற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உங்களோட எல்லா மருந்து மருந்து சம்பந்தமான இதுக்கும் தீர்வு கிடைக்கும் அங்கே வந்து டுவென்ட்டி ஃபோர் பை செவன் அதாவது இரவிலும் பகலிலும் அங்கே எப்போதும் டாக்டர் இருப்பாங்க அந்த ஆஸ்பத்திரி எப்போதும் கூட்டமாகவே இருக்கும் நோயாளிகள் அங்கேயும் இங்கேயும் போய்ட்டு வருவாங்க யாரும் சிரமத்துக்கு ஆளாக மாட்டாங்க ஒரு ஒருத்தருக்கும் தனி தனி பேட்ச் இருக்கும் ஒரு ஒரு ஒரு ஒரு மாடி அடுக்குலேயும் மொத்தம் அது பதினோரு மாடி அடுக்கை கொண்டது அது ஒன்று ஒன்னுத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ட்ரீட்மண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க எப்போதும் டாக்டர்ஸ் அங்கே ஒரு லேஸியாக இல்லாமல் எப்படி சொல்கிறது சோம்பேறியாக இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே இருப்பாங்க ஆப்ரேஷன் தினந்தோறும் நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தான் அதை மல்டி ஸ்பெசாலிட்டி அப்படினு சொல்கிறாங்க மல்டி ஸ்பெசாலிட்டினா எல்லா எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலோட தூய்மை அப்படினு பார்த்திங்கனா எப்போதும் அங்கே இருக்கிற அந்த ஸ்வீப்பர் அதாவது அந்த கூட்டு துப்புரவு பணிகள் செய்கிறவங்கள்லாம் பார்த்திங்கனா எப்போதும் வந்து அந்த தரையை பினாயிலோ இல்லை ஒரு கிருமி நாசினி போட்டு தொடைச்சிக்கிட்டே இருப்பாங்க நான் ஒரு தடவை போய்ருக்கேன் என் பேரனை கூட்டிகிட்டு போகும் போது போய்ருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரமும் இருபத்தி நாலு மணி நேரம்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இல்லை ஒரு காலையில் ஒரு தடவை நாங்கள் போகிறப்போ அவங்க தரையை தொடைச்சாங்க அப்றம் மதியானம் ஒரு தடவை தொடைச்சாங்க அப்புறம் சாயங்காலம் ஒரு தடவை இரவு ஒரு தடவை தொடைச்சாங்க அதேமாதிரி அந்த வார்டு அந்த வார்டு அப்படின்னு சொல்கிற இடத்துல பார்த்திங்கனா எப்போதும் ரெண்டு பேர் வந்து ஒரு இரண்டு மணி நேரம் அல்லது மூன்று மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து வந்து டாக்டரோ இல்லை சீஃப் டாக்டர் இல்லை நார்மல் டாக்டர் வந்து நோயாளி எப்படி இருக்காங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு சுகாதாரம்லாம் இருக்கா இல்லை எதுவும் தரையை துடைக்க வேண்டியது இருக்கா ஏதேனும் வாமிட் பண்ணிட்டாங்களா இல்லை சிறுநீர் ஏதாவது கழிச்சிருக்காங்களா தரையிலேயே இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க போய் அவங்க மேலதிகாரி கிட்ட சொல்லும் போது அந்த துப்புரவு பணியார்கள் பணியாளர்கள் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் இவங்களே நோயாளி இவங்களுக்கு வந்து எப்படி இப்படி விடுறது அப்படினு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு ஒரு தடவையும் வந்து எத்தனை தடவை நீங்கள் இப்போ சின்ன குழந்தைகள்லாம் அழைச்சிகிட்டு போகும் போது அதுங்களுக்கெல்லாம் விவரம் தெரியாது அதுங்க அப்படியே தரையிலேயே சிறுநீர் மலம் அந்தமாதிரி கழிக்கும் போது என்ன பண்ணுறது நம்ம தொடைச்சி தான் விடலாம் அதுக்கப்புறம் மாஃப் போடுறதுக்கு அவங்க கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் எத்தனை தடவை வந்தாலும் வந்து மாஃப் போட்டு பெட்சீட்லாம் நைட்டில் காலையில் ஒன்பது மணிக்கு ஒரு எட்டு ஒன்பது மணிக்கப்புறம் பெட்ஷீட் எல்லாம் எடுத்து பழைய பெட்ஷீட் எடுத்துகிட்டு புது பெட்ஷீட்டை போட்டு அந்தமாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் பாத்தேன் தமிழகம் என்னைக்கும் சுகாதாரத்தில் முதலிடத்தில் தான் இருக்கும்